எனக்கு அதிகமாக பிடித்தது மலை ஏறி அந்த சூரியன் உதிக்கிற அந்த சமயத்தை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து அந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு டெண்ட்டு மாதிரி போட்டு அங்கே வந்து இருந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த சூரியன் வந்து உதிக்கிற அந்த டைமை வந்து எதிர் நோக்கி அதை வந்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே நம்ம வந்து ஒரு அடர்ந்த காடோ இல்லை ஒரு கடற்கரையிலேயோ நடக்கிறோம்னா அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் ஆனால் வந்து இதுவே நம்ம ஒரு மலை ஏறி போய் அந்த இடத்துல இருந்து அந்த சூரியன் உதிக்கிற அந்த சமயத்தை நம்ம பார்க்கும் போது அந்த எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அந்த எஃபர்ட்டுக்கான அந்த பலனை வந்து நம்மளால சுவைக்க முடியும் அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அதே அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அந்த ஜில்லுனு இருக்கிற அந்த காற்று அந்த பனிக்காற்று அதெல்லாம் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது அந்த ஃப்ரெஷ் ஏர் அப்புறமேட்டு அந்த ஸ் வாசனை செடி கொடிகளோட வாசனை அந்த ஈரத்தன்மை அதெல்லாமே வந்து ஒரு புத்துணர்வு நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இது வந்து நடைப்பயணமாக போய் மலையேறி ஒரு சூரியன் அஸ்தமிக்கும் போது அதை பார்க்கம்போது அதில் வர ஒரு ஃபீலிங்கே அது ஒரு தனி ஃபீலிங் அது வந்து நம்மளால வந்து உணர்ந்தால் மட்டும் தான் முடியும் அதை வந்து நம்மளால சொல்லால் சொல்ல முடியாது